நான் ஒரு சாப்பாடு ஆடர் பண்ணியிருந்தேன் அந்த சாப்பாடு அஞ்சு நிமிஷத்தில் சாப்பாடு கன்ஃபார்ம் உங்கள் இருக்கிற இடத்துலே வந்துடும் அப்புடினு சொன்னாங்க அஞ்சு நிமிஷத்தில் ஆனால் அந்த சாப்பாடு வந்து ஏழு எட்டு நிமிஷம் ஆச்சு நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்தப்போ அவங்களுக்கு வந்து ஆடர் பண்ணிருந்தேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு வரலயே அப்புடினு சொல்லிட்டு அவனுங்க வெளியே சாப்பிட போயிட்டாங்க இதனால் எனக்கு சாப்பாடு வேணாம் நான் இவ்வளோ சாப்பாடு ஆடர் பண்ணது வேஸ்ட் எங்கள் வீட்டில யாருமில்லை நான் ஒன்றா இருக்கேன் அஞ்சு சாப்பாடு வந்து இப்போ எனக்கு வேணாம் வேணாம் நான் ரிட்டன் பண்ணிடுறேன் அந்த சாப்பாடு எனக்கு வேணாம் சரியான நேரத்தில் நீங்கள் டெலிவரி பண்ணலை சாப்பாடு அதனால எனக்கு இந்த சாப்பாடு வேணாம் இன்னொன்று வந்து நான் சரியான நேரத்தில் பௌச்சு ஆடர் பண்ணியிருந்தேன் அந்த பௌச்சோட வெலை வந்து கரெக்டாக கொடுத்துருந்தாங்க எல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க ஆனால் அந்த பௌச்சு குவான்டிட்டியாக குவாலிட்டியாக இல்லை ரெண்டாவது வந்து அந்த கலர் வந்து மொபைல்ல பார்க்கும்போது ரொம்ப டார்க்காகவும் நல்லா ரப்பர் கிளாத் தான் நல்லா வளையும் இந்த மாரி இருந்தது ஆனால் இது வந்து டெம்பர் நல்லாயில அந்த மாரி கொஞ்சம் குவாலிட்டி குவாண்டிட்டியெலாம் சரி இல்லை கலர் வந்து ரொம்ப லேட்டஸ்ஸா இல்லாமல் ரொம்ப அப்டேயே கலர் பிரெட்டா இல்லாமல் ஒரு மாதிரியாக இருந்து கலர் எல்லாம் இதனால் கலர் ஒன்றும் சரியானால எனக்கு வந்து சேட்டிஃபேக்ஷன் ஆகல இந்த பௌச் அதனால் ரிட்டன் பண்ணிடுறேன் நான் டைம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வந்து தரலை நான் எதிர்பார்த்த மாதிரியும் இந்த பௌச் குவான்டிட்டியாக குவாலிட்டியாகவும் இல்லை அதனால எனக்கு இந்த பௌச் வேணாம் ரெண்டாவது